இப்போ திருமணத்தால் மணமக்களுக்கு வந்து நிறைய பரிசுகள் கொடுக்குறாங்க இப்போ அதிகமாக கொடுக்கிறது வந்து அந்த ஃபோட்டோ ஃபோட்டோ ஃபிரேம்ஸ் அந்த மாதிரி நிறைய இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற மாதிரி கொடுக்குறாங்க ரெண்டாவது சேரி கிஃப்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு புடிச்ச மாதிரி திங்ஸ் என்ன வேணுமோ அது கிஃப்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து அவங்களே கேட்டுக்குற மாதிரி கேட்டுட்டு அவங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அதையும் கிஃப்ட் பண்ற மாதிரி சில பேர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு கிப்ட் பண்ணுவாங்க எனக்கு அந்த திங்ஸ் வேணும் நீங்கள் வாங்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி வைக்கிற கேட்குறாங்க அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ஸும் அந்த மாதிரி கிஃப்ட்லாம் வாங்கி தராங்க அதிகமாக வந்து இப்ப பார்த்திங்கனாக்கா ஃபோட்டோ ஃபிரேம் தான் மோஸ்ட்லி எல்லாரும் கிஃப்ட் பண்றாங்க சில பேர் மட்டும் தான் இப்போ அமௌண்ட் கொடுக்குறது போறது எல்லாமே மற்றவங்க எல்லாருமே வந்து இப்போ ஃபோட்டோ ஃபிரேம்ஸுக்கு அதிக இம்பார்டன்ஸ் கொடுக்குறனால நிறைய இதுலேயே வந்து அக்ரகலிக் அப்படின்ற ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்கு பெயிண்டிங் இல்லை ஃபோட்டோ ஃபிரேம் ஒன்று இருக்கு அதில் வந்து அவங்களோட மெமரீஷை அதாவது அவங்க நியூ பார்னாக இருந்தப் பல இருந்து உள்ள ரீசெண்டாக இப்போது மேரேஜ் ஆகிற முன்னாடி வரைக்கும் இருந்த பிக்ச்சர்ஸில் இருந்து என்ன என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து அவங்க மெமரி மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி கொடுக்குறாங்க இப்போ அதிகமாக ஃபோட்டோஸில் அப்புறம் வந்து இப்பையும் ஒரு சில இடத்தில் வரதட்சணை வாங்கிட்டு தான் இருக்காங்க யாரும் வாங்காமலாம் இல்லை சில பேர் கேட்குறாங்க சில பேர் கேட்காம இருக்கும் போது பொண்ணு வீட்டிலையும் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி கேட்கல நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும் யாரும் ஒரு வார்த்தை சொல்லிற கூடாது அப்படிங்கிறதுனால பொண்ணு வீட்டிலயே கொடுத்துடுறாங்க அதையும் அவங்க வாங்காமல் மறுக்க மாட்டாங்க அவங்க வர்றது நீங்கள் உங்கள் பொண்ணு தான் போட்டுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வாங்கிப்பாங்க என்ன சொல்லுவாங்க லாஸ்ட்டில் நாங்கள் எங்களுக்கு வந்து எதுவுமே தேவை இல்லை உங்கள் பொண்ணு சந்தோசம் என்னவோ அதை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க ஆனால் அதுவே ஒரு நாலு இடத்தில் சொல்லும் போது அவங்க என்ன போட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்கன்னே பெத்த பொண்ணுக்கு உள்ளவங்க வந்து அதை கண்டிப்பாக நாங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி செய்யுவாங்க இன்னமும் வரதட்சணை வாங்கிட்டு தான் இருக்காங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க